ஹலோ ஹலோ மேம் இந்த மாதிரி மாடு இப்போது தான் புதுசாக ஒன்று தான் வாங்கிருக்கோம் அதுக்கு என்னென்ன்னா எப்படி மேம் இது பண்ணும் அது பராமரிக்கிறது ஆ சரிங்க மேம் ஆ சரிங்கண்ணா ஆ ஆமாங்க ஆ ஆ ஆ

சரி சரிங்க மேம் ம் ஆ சரி அது மூணு நேரமும் கொடுக்கணுமா இல்லை எப்படிங்க மேம் காலையில் மட்டுமா இல்லை நைட்டு ம நைட்டுக்கு பகல் அந்தமாரி கொடுக்குணுமா எப்படி

ம் ஆ சரிங்க மேம் சரிங்க மேம் நாங்கள் வர்றோம் ம் ஆ ஆ ஓகே மேம்